ஹலோ சார் அமேசான் கஸ்டமர் கேரா ஆ ஆமாம் சார் நான் வந்து திருச்சிலேருந்து லால்குடிலேருந்து கிரிஷ் பேசுகிறேன் சார் சார் நேற்று ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணிருந்தேன் பட் ஆனால் என்னோட அமௌன்ட் வந்து வாலட்டுக்கு வரவே இல்லை ஏ அக்கவுண்டுக்கு வரலை அதை என்னனு கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு அமௌன்டை ரிட்டர்ன் பண்ணி விடுங்கள் சார் ஏ அக்கவுண்டுக்கு சார் நான் வேற ஒரு பொருள் வந்து திரும்ப ஆர்டர் போடணும் அப்படி இல்லைனா எனக்கு அந்த பொருளே எனக்கு அது நல்ல பொருளாக திரும்ப கொடுத்திங்கன்னா நான் அந்த ஆர்டரே எடுத்துக்கிறேன் சார் ஓக்கே சார் தேங்க் யூ சார்